ஆ ஆமாங்கண்ணா சொல்லுங்கண்ணா ஆ பார்த்தங்கண்ணா அந்த சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா சரிங்ண்ணா ஆ சரிங்ண்ணா அண்ணா கடை இங்கே சேலமில் இருக்குதுங்கண்ணா இப்போ லைட் வந்து எந்த மாதிரிங்கண்ணா எரியுது விட்டு விட்டு எரியுதுன்னா எப்படிங்கண்ணா ஒரு லைட் வந்து ரொம்ப அது ரொம்ப கம்மியாக எரியுதுங்களா இல்லை ரொம்ப அமுஞ்சி அமுஞ்சி எரியுதுங்களா எப்படிங்கண்ணா

ம் சரிண்ணா ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சின இல்லைங்கண்ணா இப்போ அதில் லைட்டு தான் போயிருக்கும் உள்ளே கனெக்ஷனெலாம் பாத் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன் லைட்டு தான் போயிருக்கும் அது நீங்கள் வந்து எல்ஈடி லைட் போட்டுக்கிறீங்களாண்ணா எல்ஈடி லைட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து எட்நூறுரூவா வருங்கண்ணா சாதா போட்டிங்கன்னால் எட்நூறுரூவா வருங்கண்ணா ஒட்டுக்கால் போட்டிங்கன்னால் ஆயிரத்து எட்நூறுரூவா வரும்ண்ணா அது நல்லா ப இது ஆ சரிண்ணா ஆயிரத்து எட்நூறுரூவா போட்டுகோங்கண்ணா அது ஒன்றும் கரெக்டாக இருக்குதுண்ணா ஒன்றும் பிரச்சின இல்லை நீட்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம கிட்டே எப்புடின்னா வெளி நீங்கள் கம்பெனி சைட் போனிங்கன்னால் பெருசாக செலவாகும் இது நம்ம வந்து ஒழுங்கா நல்லா பண்ணிக்கலாண்ணா வீல் அலைமெண்ட்டு அது ஒரு கான்ஸ்டன்ட் தான்ண்ணா அது ஒன்றும் பிரச்சின கிடையாது நார்மலாக எல்லாமே நாலு வீலுமே கரெக்டாக பார்த்துக்குலாங்கண்ணா நம்ம இல்லை இல்லைண்ணா ஒன்றும் ஒன்றும் ஒன்றும் பிரச்சின இல்லைங்கண்ணா அது ஒரு சின்ன சின்ன இதுதாங்ண்ணா இருக்கும் மைனராக இருக்கும் நம்ம பார்த்துக்குலாண்ணா ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்ண்ணா இப்போ நாளைக்கு போகிறேன் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து கார் விட்டிங்கன்னா எப்படிண்ணா நாளைக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாதுங்களாண்ணா நாளைக்கு சாயங்கா நாளைக்கு சாயங்காலம் தாங்ண்ணா கிடைக்கும்

சரிங்கண்ணா பார்க்கறேன் எப்படிங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் நினைக்கிறேண்ணா அதுக்கு மேலே போகாமல் நான் பார்த்துக்கறேன் ரெண்டு மணிக்குள்ளே பார்த்துட்டு எடுத்துக்கலாங்ண்ணா ஆ பார்த்துட்டு நான் எவ்வளோ காசு ஆகுது எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேண்ணா நான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேங்கண்ணா நான் காசு எவ்வளோ ஆகுது எப்படின்ட்டு அதுக்கு மேலே அந்த லைட் பாருங்க லைட் எப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாங்ண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா பார்த்துட்டு சொல்கிறேன் வாங்க எடுத்துகிட்டு வாங்க